இப்போ பேங்கில் இருந்துகிட்டு ஃபோன் பண்ணிவிட்டு உங்களுக்கு பேங் பேங்கில் இருக்க ஒரு கஸ்டமர் அவங்க எப்படி ஃபோன் பண்ணுவாங்கன்னா நம்மளோட நம்பரை மொபைல் நமபருக்கு ஃபோன் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஆன்லைன் மூலியமாக அது மாதிரி உங்களுக்கு பேங்கு மூலியமாக வந்துவிட்டு உங்களுக்கு லோனு வந்து இருக்கு நீங்கள் லோனு வாங்குறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருக்கான்னு கேட்பாங்க நம்ம என்ன செய்வோம் இப்போ நல்ல நாலேஜ் இருக்கவங்க வந்துவிட்டு இது என்ன பேங்கில் இருந்து ஃபோன் பண்ணுறாங்க பணம் எடுக்க சொல்லுறாங்க கேட்குறாங்க அப்படினு சொல்லிவிட்டு நம்ம அந்த காலை கட் பண்ணிவிடுவோம் அதே கொஞ்சம் கொஞ்சம் அது எப்படினா இது ஆன்லைன் இல்லை நம்மளோட ரிலேஷன் ஃபோன் காலாக என்னான்னு தெரியாதவங்க என்ன செய்வாங்கன்னா அந்த ஃபோன் காலை அட்டன்ட் பண்ணிவிட்டு பேசிருவாங்க பேசிட்டு அவங்க சொல்லுற நம்பர்ஸை கிளிக் பண்ணிவிடுவாங்க கிளிக் பண்ணிவிட்டு அவங்களுக்கான ஓடிபி வரும் அந்த ஓடிபியும் அவங்கள்கிட்ட சொல்லிவிடுவாங்க அப்படி ஓடிபியை சொல்லும் போது அவங்க வந்துவிட்டு பணத்தை எல்லாம் எடுத்துப்பாங்க ஆயிரம் ஐநூறுபா அவங்க எடுத்துக்கிறாங்க அப்போ எடுத்துகிட்டு நம்ம பேங்கில் வந்துவிட்டு நிறைய மோசடி நடக்குது இது இப்படி மோசடி நடக்கறதை வந்துவிட்டு நம்ம போலீஸிகிட்ட கம்பளைண்ட் பண்ணாலும் அவங்க என்ன செய்யறாங்கன்னா கொஞ்ச நாள் கிடப்புல போட்டுறாங்க அந்த கிடப்புல போட்டுவிட்டு அதுக்கான எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க மாட்டுறாங்க அதுக்கு நம்ம என்ன செய்யலானா முன்னாடியே இப்போ பேங்கில் லோன் தராங்க அப்படினா அவங்களோட ஃபுரூஃப் கரெக்ட்டான ஃபுரூஃபாக வாங்கிவிட்டா அவங்களையே நேரடியாக வர சொல்லிவிட்டு அவங்க கையிலையே பணத்தை கொடுத்துருந்தனா அது கொஞ்சம் நல்லா இருக்கும் அதுவும் கொஞ்சம் பாதுகாப்பாகவும் இருக்கும் மற்றவங்களுக்கு எந்த டிஸ்டப்பும் இல்லாமலும் இருக்கும்